ஆ இருக்குது பையன் எவ்வளோ மார்க்கு நல்ல மார்க்கு தான் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமெலாம் ஈஸியாகதான் இருக்கும் ஆ எல்லாம் இருக்குது பஸ்ஸு ஃபீஸ்ஸெலாம் கம்மியாகதான் போன வருஷமும் இந்த வருஷமும் எங்கள் ஸ்கூல் பசங்கள் நல்ல ரிசல்ட்டு தான் ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் எடுத்திருக்காங்க எங்கள் ஸ்கூலில் சேர்க்கலாம் நம்பி பையன் நல்ல மார்க் எடுப்பான் டுவல்த்தில் ஆ அதெலாம் கிடைக்கும் சார் எல்லாம் ஈஸியாகதான் சார் இருக்கும் இம்மா மார்க் எடுத்திருக்கானே அவனுக்கு ஈஸியாகதான் சார் இருக்கும் கவலைப்படாதிங்க ஆ ஆ கிடைக்கும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமெலாம் ஈஸியாகதான் சார் ஆமாம் சார் ஈஸியாகதான் சார் இருக்கும் அவனுக்கு கவலைப்படாதிங்க ஒரு ஒன் வீக் கழித்து வாங்க சார்

ஆமாம் சார் மார்க் லிஸ்ட்டு ஆதார் கார்ட் ஜெராக்ஸ்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபீஸ்ஸெலாம் கம்மியாக தான் சார் இருக்கும் கவலைப்படாதிங்க ஆ அதெலாம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஸ்கூலோடய எங்கள் ஸ்கூலில் பஸ்ஸெலாம் டைமுக்கு வந்துடும் சார் பஸ்ஸெலாம் வீடு வீடு வரைக்கும் இட்டாந்து விட்டுரும் திருவாரூர் பஸ் இருக்குது சார் எல்லா ஊருக்கும் போகும் எங்கள் பஸ்ஸு டீச்சரெலாம் நல்ல டீச்சரு நல்லா சொல்லித் தருவாங்க பையனுக்கு டவுட்டு இவங்களே கே கேட்பாங்க தினமும் டெஸ்ட் வைப்பாங்க கவலைப்படாதிங்க பையன் நல்ல மார்க் எடுத்துடுவான் டுவல்த்தில் நான் கேரண்டி தரேன் பையன் நல்ல மார்க் ஆ ஓகே சார்